ஹலோ மேம் காலேஜ் பிரின்ஸ்பல் தானே மேம் என் பேர் மேம் பால முத்துக்குமார் மேம் நான் நம்ம காலேஜில் தான் பிகாம் செகேண்ட் இயர் படிச்சுட்டுருக்கேன் மேம் எஸ்டர்டே என்னோடய ஐடி கார்டு தொலஞ்சிடுச்சு மேம் புது ஐடி கார்டு வாங்கணும் அது தெரியலை மேம் ஸ்கூலில் தான் காலேஜில் தான் எங்கேயாது விழுந்திருக்கும் நினைக்கிறேன் மேம்

ஓகே மேம் மேம் ஏதாவது ஃபீ ஃபீ ஏதாவது இருக்கா மேம் ஓகே மேம் எஸ் மேம் தேங்க்யூ மேம்